ஹலோ வணக்கம் நாங்கள் நாங்கள் நாங்கள் இங்கே இது திருச்சியில் ஒரு சின்னதாக பங்கி வச்சிருக்கோம் ஒரு சின்ன துணிக்கடை மாதிரி நீங் உங்க நீங்கள் உங்கள்ட நல்ல சேல் ஆகுது இதெல்லாம் குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு பேசிட்டுருந்தாங்க எங் ஆ எங்களுக்கு வந்து இப்போ தீபாவளி வரதுனால எங்களுக்கு கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் ஆனால் குவாலிட்டியாக வேணும் கொஞ்சம் ஆ ஆ டிசைன்ஸ்லாம் இப்போ பீப்புள்க்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா அந்த மாதிரி எல்லாமே பார்த்து வேணும்

ம் ஓகேம்மா ஓகே மேடம் எங்களுக்கு கம்மி ஓகே மேடம் எங்கள் இப்போ தீபாவளி வரதனால் கொஞ்சம் டக்குன்னு அந்த ஆடர்லாம் வேணும் நாங்கள் கொடுத்தவொன்னே நீங்கள் ஒரு ஃபோர் ஆர் ஃபை டேஸில் தர மாதிரி எங்களுக்கு இருக்கும் முடியுமா ஆ இல்லல்ல லேடிஸ்க்கு மட்டும் நல்ல இப்போது சுடிதார் சாரீஸ் அந்த மாதிரி வியர் பண்றதில் நல்லா கொஞ்சம் டிசைன்ஸுங்கள் வேணும் ஆ நான் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஆ ஆ ஆ ஓகே